முன்னாடி மக்களெலாம் பொழுது பொழுதுபோக்குக்காக நெறைய விளையாடுவாங்க ஊர் கதைய உட்காந்து பேசுவாங்க ஆனால் இப்போலாம் எல்லாமே மாறிடுச்சு இந்த காலத்தில் டிவி மொபைல் ஃபோன் இன்டர்நெட்டு செல் ஃபோனப்போ அந்த மாதிரி நிறையா வந்துட்டுது அதனால் யாரும் வீட்டை விட்டு கூட வெளில போக மாட்டுறாங்க எதையாக இருந்தாலும் ஆன்லைன் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிக்கிறாங்க யாருகிட்டேயும் பேசக்கூட மாட்டுறாங்க இந்த காலத்தில் ரொம்ப மக்களெலாம் ரொம்ப மோசமான நிலையில இருக்காங்க யாருகிட்டேயும் ஒன்றுனா எதுவும் கேட்க மாட்டுறாங்க ஆனால் முன்னாடியெலாம் எல்லா மக்களும் எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்று கூடி எல்லோரும் விளையாடுவாங்க வேலை செய்வாங்க ஏதாவது ஒன்றுன்னா எல்லோருமே ஒன்று கூடி பஞ்சாயத்து அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க ஆனால் இப்போலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அந்தமாதிரி இப்போ இருக்கற நிலையெல்லாம் ரொம்ப மாறிடுச்சு இந்த மக்களெலாம் ரொம்ப வேலையில் இருக்காங்க யாருகிட்டேயும் பேசக்கூட மாட்டுறாங்க அதனால் போனா கடந்த ஆண்டுலேருந்து இந்த ஆண்டு ரொம்ப மாறி போச்சு இந்த இப்போ இருக்கற காலத்துலெலாம் ரொம்ப தண்ணி பற்றாக்குறை போல் நிறையா இருக்குது பொழுதுபோக்குலாம் ரொம்ப டிவி மொபைல் ஃபோன் இன்டர்நெட்டு அதை மாதி தான் பொழுதுபோக்கு இந்த இந்த அளவுலாம் இந்த காலத்துலெலாம்